முன்னெல்லாம் வந்து விவசாயத்தை மெயினாக பாடுபட்டாங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் அதிக லாபம் இல்லை அப்படிங்கிறனால அதிக நாட்டம் இல்லை ஆனால் பரம்பரையாக காடு நிறையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனால் விவசாயம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால் விவசாயத்தில் ஒரு சில பசங்க வந்து நாட்டமாக இருக்காங்க அவங்க படித்தவங்களாவும் இருப்பாங்க அவங்க வந்து இயற்கை உரமாக பயன்படுத்தணும் இது உரம் யூரியா இதெல்லாம் பயன்படுத்தாமல் இயற்கை உரம் பயன்படுத்தி இயற்கை மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க நம்மளுடைய பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வருடக் கணக்கில் பாடுபடுவாங்க ஆனால் பசங்க நல்லா படித்த பசங்களாக இருந்தால் மூணே மாசத்தில் வரக்கூடிய கடலை எள்ளு இந்த பூச்செடிகள் மூலிமா நா அதிக லாபம் வரும் அப்படிங்கிறதுனால் என்னென்ன லாபங்கள் அதிகமாக வருமோ அந்தபடியே விதைகளைப் போட்டு விவசாயத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து பாடுபடுறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து இது விவசாயத்தை பாடுபட்டுக்கிட்டும் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் வேலை வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க